நாங்கள் வந்து மயிலாடுதுறையில் இல்லைங்க சீர்காழியில் இருக்கறத்துனால் சீர்காழியில் வந்து சில்லற விற்பனை மொத்த விற்பனை எல்லாமே கிடைக்கும் ஓரளவுக்கு இப்போ சில்லற விற்பனை அப்படின்னா இந்த காய்க்காரங்கள்லாம் காயெலாம் எடுத்துட்டு வரும்போது அவங்ககிட்டயே வாங்குறது அப்படி இல்லைனா இங்கே பக்கத்தில் காய்கறி கடைலாம் கூட இருக்கும் அங்கேயே வாங்குவோம் நாங்கள் மொத்தமாக வந்து இந்த மளிகை பொருள்லாம் வாங்குனுனால்தான் நாங்கள் ஷாப்பிங் மால் மாதிரி போவோம் ஷாப்பிங் மால்லாம் போய்விட்டு வந்து வாங்கிட்டு வருவோம் ஷாப்பிங் மாலில் போய்விட்டு தேவையான மளிகை பொருள்லாம் மாதத்துக்கு ஒரு தடவன்னு வாய்ன்ட்டு வந்துடுவோம் கடந்த சில வருஷமா இந்த மளிகை சாமான்னு பார்த்தோன்னா இந்த காய்கறி வெலை இந்த மளிகை சாமான் எல்லாமே வெலை வந்து ஏறி போயிருச்சு உண்மையை சொல்லணுனா தங்கத்துக்கு நிகராக வெலை விற்கிது இப்போ சாப்பிடறதுக்கான பொருளல்லாம் அவ்வளோ வெலை ஏற்றினா ஒரு சாதாரண மனுஷங்களால் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்குறவங்களால ஏழையாக இருக்குறவங்களால எப்படி சாப்பிட முடியும்னு எனக்கு புரியிலை அதலாம் ரொம்பவே வெலை ஏறி போயிடுச்சு இப்போ எல்லாம் விட்டா ஹோட்டலியே போய் வாங்கி சாப்பிட்டுருலாம் போல இன்னும் எப்போ ஹோட்டலில் வந்து பொருள்லாம் வெலை ஏற்றுவாங்களோ தெரிய மாட்டேங்கிது காய்கறிகளோடய வெலைலாம் பயங்கரமாக மாறி போச்சு இப்போ இப்போல்லாம் இப்போ விற்கிற வெலைய பார்த்தோன்னா பெட்ரோல் ஒரு லிட்டரு நூறுரூவானு நாங்கள் கவலைப்பட்டுட்ருந்தோம் இப்போ என்னடானால் ஒரு கிலோ தக்காளி நூறுரூவாய்க்கி மேல் பெட்ரோல் கூட வாங்கி வண்டிக்கு ஓட்டிக்கிலாமாட்டுக்கு தக்காளி அம்மாம் வெலை விற்கிது ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின் சொல்லி பார்த்தோனு வெச்சுக்கோங்களேன் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு சிலருக்கு இந்த வீட்டிலே இருக்குறவங்களுக்கு ரொம்ப கிராமத்துல இருக்குறவங்களுக்கு வேணா அது ஒரு இது ஏன்னா வீட்லே வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அதனால் ஒரு நல்லது அப்படின் சொல்லி சொல்லலாம் ஆனாலும் அதுலேயும் எக்கச்சக்க ஏமாத்துகிற வேலை இருக்குது பாதி பொருள் இப்போ நம்ம எதாவது ஒரு ஃபோன்லாம் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் ஒரு ஃபோன்லாம் வாங்கியிருக்காங்க அந்த ஃபோனை ஓபன் பண்ணி பார்த்தா அதில் வந்து எல்லாமே இந்த யூட்யூபு என்னனமோ எல்லாமே ரன்னாகிட்டே இருக்காம் அப்போ யாரோ வேறே ஒருத்தங்க யூஸ் பண்ணியிருக்காங்கந்தான அர்த்தம் அதனால அது மட்டும் இல்லாமல் ஃபோனெல்லாம் வாங்கறது இப்போ சில பொருட்களாம் நம்ம நேராக போய் வாங்கினோம் அப்படின்னா வெளியில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிற பட்சத்தில் நமக்கு எதுவும் தெரில நம்ம ட்ரெஸ்ஸே ஒன்று எடுத்தால் கூட அதில் ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இதே நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா அதோடய குவாலிட்டிலேருந்து எதுவுமே சரியாக இல்லை அதில் சாதகம் அப்படிங்கிறது நிறையே இருக்குது ஆனாலும் ஒரு சிலருக்கு இப்போ இந்த வாங்கறவங்களுக்குலாம் என்ன பண்ண தெரிலைனா அந்த பொருளுக்கு ரிவ்யூனு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஸ்டார்னு கொடுத்துருப்பாங்க அதல்லாம் பார்த்து தான் வாங்கணும் அதல்லாம் பார்க்காமலே இவங்க பாட்டுக்கு பார்க்கற பொருள் எல்லாம் ஆர்டரு போட்டால் அது நல்லா இல்லாமல் வந்துடுது ஒரு சில இது அப்படி நல்லா இல்லாமல் வர பட்சத்தில் அவங்களுக்கு திருப்பி ரிட்டனும் போட தெரிய மாட்டேங்குது ரிட்டன் போட்டால் எடுத்துக்குவாங்களா அந்த மாதிரியும் தெரிய மாட்டேங்குது ஸோ அது வந்து அவங்களுக்கு கஷ்டம் தான் கொடுக்குது மேக்சிமம் நம்பளால் முடியாத பட்சத்தில் ஒரு சில பொருள்லாம் வெளியில் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஒரு சில பொருள்லாம் அதல்லாம் பார்த்தோன்னா ஆன்லைனில் கிடைக்கும் ஆனால் நமக்கு வெளியில் கிடைக்குது இப்போ இந்த ஒரு வாட்டினால் சாக்லேட்டு மாதிரி எதோ ஒரு கிஃப்ட்டு ஒருத்தங்களுக்கு பண்ணனுன் சொல்லி வாங்கியிருந்தோம் அதில் வர சாக்லேட் எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிருக்கு ஸோ அப்போ அன்னிக்கி எங்களோடய திமிரு நாங்கள் வாங்கிட்டோம் ஒரு சாக்லேட்டை நாங்கள் போய் வெளியேவே வாங்கியிருக்குலாம் சாக்லேட் ஒன்றும் பெருசாக இதாக ஆகாது பக்கத்தில் தெரிஞ்ச கடையில் எக்ஸ்பரி டேட் இல்லாததாக பார்த்து வாங்கியிருக்குலாம் ஆனால் ஆன்லைனில் போட்டு இப்படி ஆகிடுச்சி ஸோ வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வாங்க முடியும் அப்படின் நினைக்கிற இந்த மளிகை பொருள் அதுக்கப்றம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்பளால் வாங்குலாம் எதுவுமே கிடைக்காது வெளியில் எங்கேயும் கிடைக்கல ஒரு டிசைன் நம்ம பார்க்கறோம் நமக்கு கிடைக்கில அந்த மாதிரி இருக்கிற பொருளை மட்டும் ஆன்லைனில் வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது நம்ம அதோடய சாதகத்தை மட்டும் எடுத்துக்க வேண்டியதுதான் பாதகம் அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்கை அவாய்ட் பண்றது நல்லது ஓரளவுக்கு நம்பளால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு போனால் தான் இந்த சில்லற வியாபாரக்காரங்க இந்த குட்டி குட்டி ஃபேன்சி ஸ்டோர் வெச்சிருக்கவங்க அவங்க எல்லாமே பிழைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம தான் பார்த்து அவங்களுக்கும் உதவி பண்ணணும்